இப்போ வந்துட்டு தமிழ் மொழி வந்துட்டு எல்லா ஊடகங்கள்லையும் அதிகமாக பயன்படுத்திகிட்டு வராங்க அது வந்து எப்படினா ரேடியோ வந்து சூரியன் எஃப்எம் நயன்ட்டி த்ரீ பாய்ண்ட் ஃபைவ் அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும் இப்போது வந்து ஈரோட்டில் வந்து ஈரோடு எஃப்எம்னு சொல்லிட்டு தனியாக நடத்துகிறாங்க அதில் வந்து காலையில் ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளே தமிழ்க்குனே தனியாக ஓரு நிகழ்ச்சி வந்து பட்டிமன்றம் மாதிரி நடத்திக்கிட்டு வருவாங்க அந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்குற அதாவது தா லோக்கல் லாங்குவேஜு வந்து அதில் வந்து பேசுவாங்க ஈரோடு மாவட்டத்தில் பேசுகிற மொழி வந்து அந்த வழக்கில் வந்து பேசிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் டீவினு பார்த்துகிட்டிங்னா விஜய் டீவியில் வந்து தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுனு ஒரு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு வருவாங்க அந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம தமிழ் மொழியோடய கலாச்சாரம் தமிழ் மொழி வந்து எவ்வளோ பழமையானது எல்லாமே பற்றி பேசிகிட்டு வருவாங்க அதுக்கப்பறம் வந்து செய்தித்தாள்னு பார்த்துகிட்டிங்க்னா தினத்தந்தி இந்து அந்த மாதிரி செய்தித்தாளில் வந்து முழுக்க முழுக்க எல்லா செய்தியுமே தூய தமிழ் மொழியை பயன்படுத்தி தான் உபயோகப்படுத்துவாங்க அதுக்கப்புறம் வந்து நியூஸ் சேனல் அதாவது செய்திச் சேனல்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து ஆங்கிலமே பயன்படுத்தாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா செய்தியையுமே தூய தமிழில் தான் பயன்படுத்திகிட்டு சொல்லுவாங்க இப்படி தான் நம்ம தமிழ் மொழி வந்து பயன்பட்டுகிட்டு வருது